சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிட்டி சைடு மூவ் ஆகிட்டோம் வீடுக் கட்டி அங்கே லைன் இழுத்து ஈபி லைன் இழுத்து எல்லாம் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் போய்கிட்ருக்கு பட் ஆனால் அவங்க கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ஸ்சில் நாங்கள் கட்டின பில்லோடய டீட்டைல்ஸ்செல்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க அதைக் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என் மெயில் ஐடி இதெல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றேன் கரெக்ட்டாக எங்களுக்கு நீங்கள் போஸ்ட்டு போட்டு விட்டாக்கூட சந்தோஷந்தான் நான் வந்து என் அட்ரஸ் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த ப்ரீவியஸ் டூ இயர்ஸ்க்கான பில் டீட்டைல்ஸ்செல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க சார் இதுநாள் வரைக்கும் மிஸ் பண்ணிணதே கிடையாது எந்த பில்லையும் எல்லாமே ஆன்லைனிலே ட்ரான்ஸ்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் ஈபி ஆஃபீஸ்லிருந்து வர்ற பில்லை மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குவேனேன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அனுப்புங்கள்